நான் மீசோவில வந்து சுடிதாரும் செப்பல் ஜுவல்லிரீஸும் வாங்குனேன் கொஞ்சம் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் அய்யோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சுடியெல்லான் வந்து சும்மா நார்மலாகதான் இருக்கும் அது பார்த்த மாதிரி இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன் பட் அந்த கலர் செம்மையாக இருந்துச்சு அந்த கலர்லாம் வந்து மங்கி போவாத மாதிரி இருந்துச்சு தண்ணிலியும் போட்டு பார்த்தேன் அந்த கலர் போவவே இல்லை சாயமே ஊற்றல ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த சுருக்கங்கள் எதுவுமே விரிவாவுல தையல்லாம் நீட்டாக போட்யிருக்காங்க இது எந்த இடத்துலியும் நம்ம இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்ற மாதிரியே இல்லை அருமையாக தையல் போட்யிருக்காங்க எவ்வளோவும் நான் இழுத்தும் பார்த்துடே கிழியவே இல்லை நல்லாவே இருக்கு துணியெல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்தளவுக்கு குவாலிட்டியாக கொடுப்பாங்கன்னு நான் எதிர் பார்க்கல பட் ரொம்ப நல்லா இருக்குது நான் நினச்சத விட ரொம்பவே நல்லா இருக்குது இன்னொரு டாப்பு இன்னொரு இது போடணுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் அதேமாதிரி செப்பல்ஸ் செப்பல்ஸ் வந்து அதே சைஸ்க்கே இருக்கும் நான் அதே சைஸ்க்கு நான் போட்டேன் பட் அப்படே வரும் அப்படின்னு நான் நினக்கல பட் ரொம்பவே கம்பர்ட்டபுளாக இருக்குது தண்ணில போட்டாலும் ஆகாத அளவுக்குதான் இருக்குது உடனே ஈரம் காஞ்சிருது ரொம்ப கம்ஃபோர்ட்டபுளாக நம்ம நடக்கும்போது ரொம்ப இதமாக ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் ஸோ நம்ம நேரில் பார்த்து வாங்கறதை விட இதில் என்ன அப்படி இருக்கபோவுது அப்படின்னு நினச்சேன் அதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்பவே சாஃப்ட்டாகவும் நடக்கறதுக்கு ஈசியாகவும் நம்ம கால் வலிக்காமையும் அப்படின்னு பல விதம் சொல்லலாம் அந்த செப்பலை பற்றி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அது நடக்கம்போது ஈஸியாக நமக்கு எடுத்து வைக்க ஸ்டெப்பு எடுத்து வைக்க டக்குன்னு எடுத்து போக செய்ய அப்படின்னு அதிகமாக நிறையா எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லான் அந்த ஒவ்வொரு இதுலையும் கிடச்சிச்சி ஜூவல்லரிஸ் பொறுத்த வரைய நான் எதிர் பார்த்ததை விட இல்லை பட் வந்து கலர்ஸெல்லாம் கோல்டன் கலர்ஸ் மாதிரியே இருந்துச்சு ரியலி ரெண்டாவது வெள்ளியில மாதிரி ஓ அப்படே ப்ளாட்டினம் மாதிரியும் இருந்துச்சு கழுத்துலையும் வந்து இந்த கழுத்தை அறுக்காம ரொம்ப டைட்டாக இல்லாம நீட்டாக பார்க்க ஸ்வீட்டாக அந்தமாதிரி இருந்துச்சி அது எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அந்த ஜூவல்லரி ஜூவல்லரிஸெல்லாம் கல்லெல்லாம் மிகவும் நல்லா இதுவாக ஃபிக்சடாக குத்தியிருக்காங்க அது அவ்வளோ சீக்கரம் கல்லாம் விழுகவே விழுகாது நான் கீழையும் போட்டு பார்த்துட்டேன் தண்ணி குள்ளேயும் போட்டேன் கருக்கவும் கருக்கலை ரொம்பவே நல்லா இருக்கு